என்னோடய சமையலறையில் உள்ள மின்சாதனப் பொருட்கள் ஃப்ரிட்ஜு க்ரைண்டரு மிக்ஸி கேஸு சிலிண்டரு ஓவன் இதெல்லாம் என் சமையலறையில இருக்குது இதெல்லாம் இப்போ மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு சில மின்சாதனங்கள் இது இல்லைன்னா முன்னுக் முன்னொரு காலத்துலெலாம் சமைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேஸுன்றதே இல்லைன்னா பழைய காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னால் அது ரொம்ப இப்போ இந்த அனுபவம் ஏன்னால் இப்போ நம்பளால் எல் எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சுட முடியும் ஆனால் அப்போல்லாம் எதுவும் இருந்திருக்காது கரண்ட் இருந்திருக்காது மின்சாரம் இருந்திருக்காது இப்போ ஆனால் அது மின்சாரம் இருந்ததால் தான் மின்சாதனங்கள் நிறைய இருக்குது நம்ம ஒரு சில பொருள்களை வாங்கினா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எதுவும் கெட்டுப் போகாமல் அதை பாதுகாக்க முடியுது அப்படி மிக்ஸி பார்த்தோன்னா ஒரு மொதலெலாம் மொதல் காலத்திலலாம் அரைக்கணுன்னால் அம்மியில் வச்சு தான் அரைக்கணும் ஆனால் இப்போதெல்லாம் மிக்ஸி வந்து ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்தது ஏனால் இப்போ நம்ம கரண்ட்டு இருக்கிறதால அதை வச்சு கர க போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் அப்போதெல்லாம் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இப்போ அது இருக்கிறதால நமக்கு அந்த அனுபவம் ஒரு நேரத்தை நமக்கு நமக்கு சேமித்து கொடுக்குது மனுஷங்கள் இந்த காலத்தில் ஓட்டுறதை விட நேரத்தோடு அனுப் வேல்யூவை நமக்கு சொல்லுது இது சில விஷயங்கள் கேஸ்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வெறகு வச்சு மண்ணெண்ணெய் கொளுத்தியெலாம் பற்ற வைப்பாங்க ஆனால் இப்போதெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் கேஸு சிலிண்டரு மாட்டுறோம் கேஸ்லையே ஸ்டவ் ஆன் பண்ணுறோம் பற்ற வைக்கிறோம் பற்றிக்குது நெருப்பு உருவாகுது ஆனால் அப்போதெல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ ஆனால் அதெல்லாம் ரொம்ப எளிய முறையில் இருக்குது மைக்ரோ ஓவனெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் கேக்கெலாம் கூட கடையில் தான் போய் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப் மைக்ரோவேவ் இருக்கிறதால தான் நம்ம கேக் செய்ய முடியுது எதனா ஒன்று சூடு பண்ணணுன்னால் கூட மைக்ரோவேவ் ஓவனில் வச்சா கூடம் சீக்கிரமாக நம்மளால் ஒரு சில பொருளை சூடு பண்ணிக்க முடியும் நம்மளே சமைச்சிக்க முடியும் மனுஷனோட நேரத்தை அது ரொம்ப சேமிச்சு மனுஷங்களுக்கு பயனுள்ளதாக இந்த மின் சாதனங்கள் கொடுக்குது